ஆ வணக்கம் ம் ம் ஆ மெர்ஷா க கறிகடை தானே ஆ நான் வேளாங்கண்ணிலருந்து பேசுகிறேன் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து கோழிக்கறியும் மட்டனும் வேணும் ஆ நீங்கள் வந்து எப்படி தருவிங்க ஆ நாலாம்தேதி ஆ வ மட்டன் ஐம்பது கிலோ ஆமாம் க ஆ சிக்கனும் ஐம்பது கிலோ ஆம் ம் ம் ஆ ம் ஆ சிக்ஸ்டி ஃபை போடுறமாரி போடுங்கள் ம் ம் ஆ ம் க கொஞ்சம் கொழுப்பு கொஞ்சமாக போட்டு ஆ போட்டு போடுங்கள் நல்லா நூறு கிராம் எடையாக போடுங்கள் ரெண்டுலியும் ஆ ஆ ஓகே ஓகே சரி அது எவ்வளவு போட்டா நல்லா இருக்கும் நினைக்கிறிங்க அது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவுக்கு நூறு கிராம் போட்டா பரவாயில்லையா அது என்னான்னு எனக்கு ஆ ஆ ஆ ம் ம் நேற்று ஆ சரி சரி சரி நூறு கிராமே போட்டுருங்க சரி நாலாம்தேதி கிடைக்கிற மாதிரி எ வந்து நான் ஆள் வந்து வாங்கிக்குவாங்க ம் ஒகே தேங்க் யூ ம் ம் ம்ம் ம் ம் அதே மற்றதுல வாங்கும்போது கொஞ்சம் லெஸ் பண்ண முடியுமா ச ச ச ச சரி சார் ஆம் சரி சரி ஓகே தேங்க் யூ தேங்க் யூ வெறி மச் ஆ தேங்க் யூ